என் அறிவுக்கு சவால் விட கூடிய அளவுக்கு ஒரு புத்தகத்தை நான் இது வரையிலையும் எதுவும் படிச்சதாக எனக்கு நினைவில் இல்லை அப்படி எதுவும் அந்த அளவுக்கு எந்த புத்தகமும் எனக்கு கடினமானதாகவே இருந்ததும் இல்லை